என் காலேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் யூஜி அண்ட் பிஜி எல்லாமே விழுப்புரம் தேவானையம்மாள் காலேஜில் தான் படித்தேன் காமர்ஸ் டிபார்ட்மென்ட் நான் சூஸ் பண்ணிணேன் ஸ்டாட்டிங் ரொம்ப எல்லாமே புதுசு புதுசாக மெம்பர்ஸெலாம் இருப்பாங்க ஆனால் என் பழைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நிறைய இன்ட்ரோலாம் கொடுத்து ரொம்ப ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் ஒன் மேல் சிலபஸ் அப்புறம் ரொம்ப ரொம்ப சொல்வாங்க ரொம்ப சொல்வாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு நினைத்தேன் காலேஜ் ஆனால் ரொம்பலாம் இல்லை ஜாலியாக போச்சு டீச்சர்ஸும் ரொம்ப ரொம்ப கிளாஸை அன்டன்டிவ்வா கவனிப்பாங்க நிறைய ஆக்ட்டிவிடீஸ் கொடுப்பாங்க அங்கே லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்கூனு தனியாக ஒரு கிளாஸும் இருக்கும் அங்கே நிறைய கேம்ஸ் இருக்கும் காண்ட்ரிப்யூஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்விட்டிஸ்லாம் வந்து நான் யோகா பார்டிசிபேட் பண்ணியிருக்கேன் டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் நான் அட்டென்ட் அங்கே அத்லெட்டாக நான் பண்ணியிருக்கேன் கப்ஸும் நான் வாங்கி இருக்கேன் மெடலும் அங்கே நான் வாங்கி இருக்கேன் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கும் ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய இருக்குல அப்பெல்லாம் பொங்கல் பங்க்ஷன்லாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேங்காக டான்ஸ்லாம் ஆடி இருக்கோம் ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல அதில் நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஆடி நாங்கள் தேர்ட் பிரைஸ் வாங்கினோம் நாங்கள் அதே மாதிரி பொங்கல் ஃபங்ஷனில் நாங்கள் ஸ்டால் போட்டோம் ஸ்டால்னா வந்து நாங்களே வந்து சான்ட்விச் பண்றது ஜூஸ் போடுறது மெஹந்தி போட்டு விடறது அப்புறம் அம்மாவெலாம் வந்து ஜுவல்ஸ்லாம் விற்பாங்க அதனால் அதுவுமே இங்கே வந்து கொண்டு நல்ல நாங்க மனி கெயின் பண்ணிணோம் அதனால் எங்களுக்கு காமர்ஸுக்கு நிறைய பாயிண்ட்ஸெலாம் கிடைச்சுது காலேஜில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க அது வந்து நாங்க ஹை இண்டஸ்ட்ரியல் விஸிட்டெலாம் கூட்டி போவாங்க சென்னை கூட்டி போயிருக்காங்க பாண்டி கூட்டி போயிருக்காங்க அங்கே நிறைய நாங்க சுற்றி பார்த்துருக்கோம் பாண்டியில் வந்து இன்டர்ன்ஷிப் கிளாஸ்லாம் நாங்கள் டேலிலாம் அட்டென்ட் பண்ணிணோம் அதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த நெக்ஸ்ட் ஜாப் போகும்போது ரொம்ப மோஸ்ட்லி இப்பல்லாம் டேலி தான் கேட்கிறாங்கன்றதனால் ரொம்ப இந்த டேலி கிளாஸ் இப்போ ரொம்ப யூஸ்ஃ புல்லாகவே இருக்கு அதுக்கு அப்பறமேட்டா நிறைய வேலைவாய்ப்பு முகாமும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க யூஜியில் அவங்க இது பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு அப்பறம் பிஜியில் கொடுத்தாங்க நான் யூஜியில் அட்டன்ட் பண்ணலை பிஜி நான் போடற மாதிரி இருந்ததனால் பிஜியில் அட்டென்ட் பண்ணிணேன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தூரம் போட்டிருந்ததனால என்னால் அங்கே போக முடியலை மற்றபடி எங்கள் காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே ஆம்பியன்ஸே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே கோவிலில் இருந்து விநாயகர் கோவில் அங்கே சரஸ்வதி லக்ஷ்மி நவகிரகம் துர்க்கை அங்கே கோவிலே அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் என் காலேஜ் சுற்றி ஃபுல்லாகவே ட்ரீஸா மட்டும் தான் இருக்கணும் நிறைய ட்ரீஸ் இருக்கும் அதனால் அங்கே ரொம்ப ஸ்வெட் ஆகிறது அது மாதிரிலா எதுவுமே இருக்காது நல்ல சிலுசிலுன்னு காற்று வரும் அதுக்கப்புறம் கேண்டீன் இருக்கு இப்போது ரொம்ப பெரிசா ஆக்கிட்டாங்க கேண்டீன் நாங்கள் படிக்கும் போது ரொம்ப சின்னதாக இருக்கும் இப்போது ரொம்ப பெரிசாக ஆக்கிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஒரு டே வந்து ஒரு ஒரு மாதிரி விதமான ஸ்நாக்ஸ் போடுவாங்க சில் பரோட்டா நூடுல்ஸ் மெடா வெனெஸ்டேனா பிரியாணிதான் அதுவும் டோக்கன் முன்னாடியே நாங்கள் போய் அடிச்சு புடிச்சு நாங்க வாங்கிடணும் அந்த டோக்கனை அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என்னிக்காச்சு ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தா அவர்களே ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஹாப்பியாக போச்சு காலேஜ் டேஸ் எல்லாமே அப்பறமேட்டு கிராஜுவேஷன் அட்டென்ட் பண்ணினேன் அதுமேட்டு இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் எம்காம் கிராஜுவேஷன் அட்டெண்ட் பண்ண போகிறேன் ஆனால் எப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படா காலேஜ் போவோண்டு